ஹலோ ஆ சொல்லுங்க யாரு ஆமாம் ஆமாம் சொல்லுங்க மேம் ஆ நல்லா படிக்கிறான் நாளைக்கு ஓப்பன் அவுஸ் இருக்குது சொன்னான்னா கார்த்தி ஓ ஏ ஆனால் க்ளாஸில் வந்து நல்லா நல்லா அட்டண்ட்டீவ்வாக இருக்கான் க்ளாஸில் வந்து மேக்ஸ்லாம் சூப்பராக போட்டுருவான் ஃபஸ்ட்டு ஆன்ஸர் பண்ணிடுவான் மற்ற க்ளாஸில் எப்படி இருக்கான் தெரியல ஆனால் என் க்ளாஸில் அவன் ரொம்ப அட்டண்ட்டீவ்வாக இருக்கான் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்னா வந்து சைன்ஸ்ஸு சோஷியல்லெல்லாம் கம்மியாக தான் எடுத்துருக்கான் மேக்ஸில் நைன்ட்டி எடுத்துருக்கான் சைன்ஸ்லெல்லாம் வந்து ஃபிஃப்டி சோஷியலில் சிக்ஸ்ட்டி அப்படி தான் எடுத்துருக்கான் போன வாட்டிக்கு இப்போது வந்து மார்க்ஸு லோவாகிருக்கு போன டேம்க்கு ஆமாம் ஆமாம் அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டில் லோவாகிருக்கான் ஆமாம் நான் தான் அவன் க்ளாஸ் டீச்சர் ஹோம் ஒர்க்குகெலாம் பண்ணுறது இல்லையா ஓ அதான் போன வாட்டிக்கு இந்த வாட்டி அவனுக்கு வந்து ஸ்கோ மார்க்ஸ் வந்து ரொம்ப லோவாக காரணம் அதான் போல எப்போயுமே இவன் ஆவ்ரேஜாக எய்ட்டி அபோ எடுக்கிற பையன் இந்த இந்த மா இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்னா ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கான் அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டில் நானும் என்னென் தெரியிலையே கேட்கணும் அவனை கூப்பிட்டு அப்டினு பார்த்தேன் நீங்கள் மேம் நாளைக்கு ஓப்பன் அவுஸ்க்கு வர முடியாதா உங்களால் ஆ உங்கள் ஹஸ்பண்ட் வந்தால் கூட வந்து ரிப்போர்ட் கார்ட் வாங்ண்ட்டு போக சொல்லுங்க ஆனால் அவன் சொன்னான் அம்மா வெளியில் போயிருக்காங்க அதனால நாளைக்கு ஓப்பன் அவுஸ்க்கு வர முடியாதுனு சொன்னான் உங்கள் அம்மாவை ஃபோன் பண்ண சொல்லு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க சொல்லி அவன் கிட்ட சொல்லி தான் அனும்ச்சேன் கார்த்திக்கிட்ட ஓகே ஆ உங் உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தால் அனும்ச்சுடுங்க மேம் நான் ரிப்போர்ட் கொடுத்துவுடுறேன் ரிப்போர்ட் கார்டை சைன் பண்ணி வாங்கிட்டு போக வேண்டியது தான் வேறு ஒன்றுல்ல ஆமாம் ஆ போதும் ம் ஓகே ஆ என் சப்ஜெக்ட்டில் எந்த ஒரு இதுவும் கிடையாது நல்லா பண்ணுறான் மற்ற சப்ஜெக்ட்டில் ஆனால் மார்க்ஸ் லோவாக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை பா படிக்க மாற்றானோ என்னவோ வீட்டில் ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்டு என் சப்ஜெக்ட்டு பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ளாஸில் அட்டண்ட்டீவ்வாக கவனிச்சால் போதும் பசங்க பண்ணிடுவாங்க க்ளாஸில் அட்டண்ட்டீவ்வாக கவனிக்கிறான் வீட்டில் வந்து நான் அவ்வளவோ ஹோம் ஒர்க்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் பசங்களுக்கு அப்படியே டக்கு டக்குனு டெஸ்ட்டு மட்டும் தான் வைப்பேன் ஒரு வேலை வீட்டில் படிக்காதனால் அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டில் கம்மியாருக்கானா என்னவோ இது சைன்ஸ் சோஷியல்லாம் படிச்சால் மட்டும் தான் எழுத முடியும் நீங்கள் தான் கொஞ்சம் என்னென் பார்த்து அவனுக்கு கஷ்டமா இருக்குதுனா டூஷன் கூட சேர்த்துவுடுங்க என்னென் பாருங்க நானும் இங்கே மே அந்த ரெண்டு மேம்கிட்ட பேசிடுறேன் ம் ம் ஓகே நான் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ம் நான் அந்த ரெண்டு மேம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த மாதிரி சொன்னாங்க அப்டினு சொல்லி சொல்கிறேன் ஆ சரிமா சரி மேம் ம் ம்